ஹலோ ஹலோ ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஓகே ஆ நேம் சித்துராங்களா ம் என்ன கம்பளைண்டுக்குமா டெஸ்ட்டு கொடுத்துருந்திங்க ஓகே சித்ரா ரிப்போட்டு இருக்குங்கமா உங்களுக்கு சுகர் பாயிண்டு அதிகமாக இருக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து மயக்கம் வரது அந்த மாதிரி ரொம்ப உடம்பு ரொம்ப டயாடாக இருந்துருக்கு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கிளீனிக் வாங்க பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வாங்க கையில் ஆ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி டேப்லட்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி டேப்லட்ஸ்லாம் நீங்கள் இப்போ எடுத்துக்கணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து இல்லை நீங்கள் ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல்லாக இருந்திங்க அப்படினாலே வந்து ரெடுயூஸு ரெடுயூஸாகாமல் இருக்கும் கோதுமை கேழ்வரகு அந்த மாதிரில உள்ள சாப்பாடாக எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுங்க மதியத்துக்கு மட்டும் ரைஸ் சாதம் சாப்பிடுங்க காலையிலையும் இரவுலையும் நீங்கள் டிபனாக சாப்பிடுங்க இட்லி கோதுமையில கேழ்வரகில் செஞ்ச டிபன் ஆ அப்படிலாம் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே சாப்பிடலாம் மா கன்ட்ரோலாக இருங்கள் அதே மாதிரி நான் கொடுக்குற டேப்லட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படினா உங்களுக்கு சரி ஆயிடும்மா ம் ம் இன்னும் ஒரு டூ டேஸில் நீங்கள் வாங்க பிரிஸ்க்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வாங்க ம் இருக்காதுமா வாங்க ஓகே மா ஓகே மா தேங்க் யூ ஓகே மா